திறந்த வெளியில் நீந்துறப்போ அவ்வளோவா பெரிய பாதுகாப்பு இருக்காது ஏனால் வந்து ஆழம் எந்தளவு இருக்குது ஒரு ஒரு டைமும் வந்து மழை பெய்யும்போது தண்ணி இருக்கும் அப்போ வந்து நிறையா தாமரைகளெலாம் பூத்துருக்கும் இப்போ எங்கள் ஊர் குளத்துலையே நிறைய பேர் வந்து அந்த கொடி சுற்றி இறந்து போயிருக்காங்க சில டைம் வந்துவிட்டு உள்ளே நிறைய மண் இருந்தாலும் அந்த ஒலையில் மாட்டிகிட்டு இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த டைமில் நியூஸில் நிறைய பேர் இறந்துருக்காங்க நியூஸில் நிறைய பேர் காமிச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க குதிக்க போனாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு போனவங்க அனைத்து பேருமே செத்து போயிட்டாங்க அந்த மாதிரி நிறைய காமிச்சுருக்காங்க எப்போதுமே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நீர்நிலையில் போய் நீந்தவே கூடாது